இந்திய போக்குவரத்து வசதி முன்னாடி இருந்ததை விட இப்போ மேம்பட்டுட்டு தான் இருக்குது ஆனாலும் மக்கள் வந்து இன்னும் அவதிக்கு உள்ளாகிட்டு தான் இருக்காங்க இன்னும் நான் எதை வந்து பெருசாக பார்க்குறேன் போக்குவரத்து இதில் அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் ட்ராஃபிக்குன்னு சொல்வாங்க அதாவது ஒன்று வடிகால் திட்டம் வந்து இன்னமுமே மேம்படணும்ன்னு நினைக்கிறேன் சாலை ஓரங்களில் சாலையில தண்ணி நிற்கிறது அதிகமாக இருக்குது இன்னமுமே வந்து அது வந்து எப்படி இருக்கிறதுனா ஒரு மழை பெய்ஞ்சிச்சின்னா தண்ணி நெறைஞ்சிருது இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு கிராமங்களில் நடக்கிறது கிடையாது ஆனால் சிட்டினு சொல்லக்கூடிய பெருநகரங்கள்லேயே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாலங்கள் சாலை அமைக்கிறாங்க ஆனால் சாலை அமைத்ததுக்கப்பறம் பராமரிப்புன்னு ஒன்று இருக்குது பராமரிப்பு பணிகள் சரி வர நடக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடந்துட்டுருக்கு இதில் மொத்த இந்தியாவில் நான் ஒரு இருபத்தி மூணு ஸ்டேட் சுத்திட்டு வந்திருக்கேன் இந்த இருபத்தி மூணு ஸ்டேட்லேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது இது ஏன் அது வந்து இந்தமாதிரி இருக்குதுங்கிறதுக்கு எனக்கு இது தெரில ஆனால் தேசிய சாலைகள் வந்து ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க நல்லா வந்து மக்கள் பயணம் செய்கிற தூரங்கள் வந்து நிறைய அதாவது நேரம் வந்து நிறைய கொறைஞ்சிருக்குது தேசிய சாலைகள் மாதிரியே நகர சாலைகளுக்கும் அது வந்து நிறைய வந்து அவங்க இது பண்ணணுன்னு நினைக்கிறேன் மக்கள் இன்றைக்கும் வந்து பேருந்தை தான் பயன்படுத்திட்டு போகிறாங்க பேருந்து வந்து நிறைய இன்னைக்கு வேல பாக்குறவங்களா இருக்கட்டும் பெண்கள் வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து பைக் கார் இது இல்லாமல் அதிகபட்சமாக அவங்க பயன்படுத்துறது வந்து பேருந்து தான் ஆனால் பேருந்து எல்லாமே நேரத்துக்கு வருதா உதாரணத்துக்கு வந்து கோவை மாநகரத்துலேயே எடுத்துக்கிட்டோனா போத்தனூருன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு வந்து இன்னைக்கு கூட சரியான அதாவது பெண்களுக்கு இலவசம்னு சொல்லியிருக்காங்க அந்த இலவச பேருந்துகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அது நேரத்தில் வருதா அப்படின்னு கேட்டால் அது அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது மேக்ஸிமம் இந்த ஏர் பஸ்ஸு இந்தமாதிரி இருக்கிறத விட்டு அவங்கள துன்பப்படுறத நான் என் கண்ணாலயே பார்த்துருக்கேன் இந்தமாதிரி பிரச்சினைகள்லாம் மக்கள் வந்து தினம் தினம் அவங்க வந்து இது பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் முன்னேற்றம் வேணும்ன்னா சரிவர ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அனைத்து இதுலேயுமே எக்ஸ்பெஷலி போக்குவரத்து இதில் இதில் ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபீட்பேக்குங்கிறது வந்து மற்ற எல்லா துறைகளுக்கும் அதிகமாக இருக்குது ஆனால் போக்குவரத்து துறையை பொறுத்த அளவுக்கு ஃபீட்பேக் யாருட்ட கொடுக்குறதுன்னே தெரியாத ஒரு நிலை இருக்குது இன்னைக்கி அப்போ அந்த ஒரு சிஸ்டத்தெல்லாம் வந்து அவங்க சரிப்படுத்தினாங்க அப்படின்னா இது சிறப்பாக இருக்கும்ன்னு நான் நினைக்கிறேன்